ஹலோ சொல்லுங்கமா சொல்லுங்கமா எங்கிருந்து கூப்பிட்றீங்க ஆமாங்கமா எந்த இடத்துல உங்களுக்கு நிலம் பார்க்குறக்குமா ம் எந்த இடத்துல பார்க்குறீங்க வேலுார்லேயா வேலூர் அரியஸ் அரியலுார் சைடு ஓகேவா உங்களுக்கு ஆமாம் பக்கத்தில் தங்க கோயில் இருக்குது நாரணீயாம் இதுதான் பக்கத்தில் பக்கத்தில் நாராயணி ஹாஸ்பிட்டல் இருக்குது அவங்களுடைய மெடிக்கல் சென்டரு ஒன்று இருக்குது காலேஜு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் இன்னும் ஏரியா நல்ல டெவலப் ஆகிடுச்சி உங்களுக்கு பக்கத்தில் தங்க கோயில் இருக்குமே அங்கே இருக்கற ரோடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் தண்ணி வசதி நிறைய கிடைக்கும் போக்குவரத்து வசதியும் நல்லா இருக்குது அங்கே ஆ இருக்குமா

அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்து முந்நுாறுரூபா வரும்மா ஆமாமா நல்ல டெவலப் ஆகிடுச்சி ஏரியா இனியும் வரும் இல்லைம்மா இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திங்கன்னால் ஒரு எழுநூறுரூபா ஆற்நூறுரூபால்ல நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஏரியா நல்லா டெவலப் ஆகிருடுச்சி நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கிற மாதிரி ஐடியாம்மா ம் ஏம்மா அ அமௌண்ட் எவ்வளோமா வச்சுருக்குங்கீங்க உங்கள் கையில் அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ கையில் வச்சுருக்கீங்க நீங்கள் ஆயிரத்து முந்நுாறுரூபா சொன்னேமா ஆயிரத்து இரநூறுபா வேணால் ஃபைனல் பண்ணலாமா இல்லை இல்லைம்மா நீங்கள் வந்து நே இடத்த பாருங்கள் பார்த்துட்டு வசதியை எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே மனது பிடிச்சி போய் வாங்குவீங்க நான் ஒன்றும் குறையா கொ குறை ஒன்றும் இருக்காது ஒரு ஆயிரத்து நூறுரூபாம்மா அதுக்கு மேலே கம்மியாக வராதுமா உங்களுக்கு இங்கே எல்லா வசதியும் கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் நல்லா எல்லாம் டெவலப் எல்லா வசதியும் உங்களுக்கு இங்கே இருக்குமா தண்ணி வசதி போக்குவரத்து வசதி எங்கே போகன்னாலும் போய்விட்டு வரலாம் நீங்கள் அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது ஒன்றும் பயப்பட்றதுக்கு இல்லை ஆமாங்கமா ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நேரில் பார்த்து இடத்த பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் நம்ம சரிங்கமா வேறு எதனால் ம் நன்றிமா